கட்டாயம் வேணும் ஏன்னா இப்போ வந்து நல்ல மருத்துவ சேவை இருந்தாலுமே வறுமை ஒரு தடையாகத் தான் இருக்குது இப்போ வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போனோம்னாலும் ஒரு ஐந்நூறு ரூபா இல்லாமல் நாம் வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே போகவே முடியாது ஒரு ஒரு சின்ன ஒ ஒரு இதாக இருந்தாலுமே ஒரு ஒரு டாக்டர பார்க்கறதுக்கே எரநூர்ரூபா ஃபீஸ் கட்டணும் அது போக வந்து மாத்திரைகள் ஊசி போட்டாங்கனா அதுக்குத் தஸ் தனி சார்ஜி இந்த மாதிரி இருக்கும் போது ரொம்ப சிரமம் இதே வந்து இப்போ வந்து ஆ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து டக்குனு வந்து அந்த வலி நிவாரணம் வந்து டக்குன்னு கிடைக்கறதில்ல கூட்டமாக இருக்குது அப்படிண்ட்டு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க வறுமையில் இருக்கிற இருந்தாலுமே எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம இல்லைன்னா இந்த ஆஸ்பத்திரிக்கு போய்விட்டு வந்துர்லாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களோ ஒழிய வந்து நமது அரசு மருத்துவமனையைத் தேடிப் போனாலுமே அங்கே வந்து அந்த நேரத்துக்குரிய டாக்டருங்க இருக்கிறது கிடையாது ஒரு ச சட்டுன்னு சேவைகள் வந்து புரிகிறது கிடையாது புரிகிறதுக்கு இருந்தாலுமே அந்த சேவை செய்கிறதுக்கு இருந்தாலுமே அதுக்கான வந்த வலி வந்து வலி நிவாரணம் உடனே சரியாகிறது இல்லைன்னு என்ன பண்ணிடுறாங்க தனியார் மருத்துவமனைக்குப் போகிறாங்க தனியார் மருத்துவமனைக்குப் போனால் அங்கே அங்கே வந்து இந்த பணப் பிரச்சனையினால் ரொம்ப மனசு ஒடைஞ்சு போயிர்றாங்க இதனால் ரொம்ப சிரமப்படுறாங்க என்ன தனி மருத்துவ தனியார் மருத்துவமனையும் ஆ வறுமையில் இருக்கிற ம மக்களுக்கு வந்து கொஞ்சம் சேவை புரிகிற மாதிரி கொஞ்சம் ஆ பணம் வந்து கொஞ்சம் குறைவாக கட்டணமல்லா இது பண்ணாங்கன்னா மக்களுக்கும் ஒரு இதாக இருக்கும் அரசு மருத்துவமனைக்கும் போ போறவங்க அதாவது அந்த உரிய நேரத்துக்கு போகிறதுக்கு வந்து டக்குன்னு வந்து தனியார் மருத்துவமனைக்குத் தான் எடுத்துட்டுப் போயிர்றாங்க ஒரு விபத்தே ஏற்பட்டுச்சுன்னா டக்குன்னு வந்து தனியார் மருத்துவமனைக்காரந்தான் வந்து ஆம்புலன்ஸ் வந்து டக்குன்னு உடனே வந்து எடுத்துட்டுப் போகிறாங்க அப்போ என்ன வ வறுமையில் இருக்கறவக ரொம்ப சிரமப்படுறாங்க அங்கே இருந்து பணம் கட்டி வெளியே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த வறுமையில் இருக்கறவகளுக்காக மருத்துவமனையில் வந்து கொஞ்சம் ஆ கட்டணத் தொகையை குறைக்க வேணும்ன்னு நான் ஆசைப்பட்றேன்